இளைய தலைமுறையினரை விட இப்போ உள்ள த பழைய தலைமுறைகள் மிகவும் மத ஜாதி போன்ற வெறிகளை உடையவர்களாக தான் இருக்கின்றார்கள் நான் பல மாற்றங்களை அவர்களிடமிருந்து கவனித்திருக்கின்றேன் பல இடங்களில் அவர்களின் ஜாதிகளை உயர்த்தியும் அவர்களின் ஜாதிகள் இல்லாமல் மற்ற ஜாதிகள் இருந்தால் அவர்களை தாழ்த்தி அவர்களை எவ்வளவு அவமானம்ப்படுத்த முடியுமோ அவ்வளோ படுத்துவாங்க அதேமாதிரி அவங்க அவங்க ஜாதியிலேருந்து பொண்ணோ பையனோ இல்லை இன்னும் கீழ்ஜாதி இல்லை அதுக்கும் மேல்ஜாதி அந்தமாதிரி வேறு ஜாதியிலேருந்து பொண்ணோ பையனோ லவ் பண்ணா அவங்க இரண்டு பேரையும் பிரித்து அதையும் மீறி அவங்க கல்யாணம் பண்ணா அவங்கள கொல பண்ணுறதுக்கு கூட அஞ்சமாட்டாங்க அந்தமாதிரி மதவெறி பிடிச்சவங்களா தான் இப்போ பழைய ஜாதி உள்ளவங்க பழைய தலைமுறை எல்லாருமே இருக்காங்க அதை வந்து முழுமையாக அதை வந்து நான் கண்டிக்கிறேன் கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள்தான் அது அவங்க ஜாதிக்காண்டி மற்றவங்க வாழக்கூடாது மற்றவங்களோட சந்தோஷத்தை அவங்க வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க நம்மளோட ஜாதியிலதான் அவங்க கல்யாணம் பண்ணனும் நம்மளோட ஜாதியிலதான் அவங்க இருக்கணும் இதே வந்து இப்போ பெரிய ஜாதியிலேருந்து ஒருத்தவங்க நல்லா ஒரு கோயிலுக்கு போறாங்க வராங்க அப்படின்னா அதே கீழ் ஜாதியிலேருந்து அதே கோயிலுக்கு சாமி கும்பிட வருவாங்க ஆனால் இவங்க உள்ள வரைய போய் சாமி கும்பிடணும் ஆனால் அந்த கீழ் ஜாதியில இருக்கிறவங்க வெளியில நின்று சாமி கும்பிடணும் அது எந்த விதத்தில் நியாயம் நியாயம் அவங்களும் இவங்களும் ஒன்றுதான் கடவுளுக்கு மேல் ஜாதியாக இருந்தாலும் சரி கீழ் ஜாதியாக இருந்தாலும் சரி ரெண்டு ஜாதியுமே ஒன்றுதான் அதை பொறுத்த வரையும் அவங்க அப்படி யோசிக்கவே மாட்டாங்க கடவுள் தனியாக அப்படி யோசிக்கவும் இல்லை இவங்களோட ஜாதிவெறிக்காண்டி மற்றவங்க எல்லாரையும் இந்தமாதிரிதான் இருக்கணுங்கிற தூண்டலை இவங்க ஏற்படுத்துறாங்க இதை முதல்ல இவங்க தடுத்தாகணும் அப்போதான் அந்த ஜாதிங்கிற ஒரு பேரே வெளியில வராது